என் பையன் வந்து அங்கே செல்லில் அதுமாதிரிலான் பார்த்துருப்பான் அவன் வச்சிருக்கிறான் அது பேய் படம் எடுப்பான் அதை நானும் பார்க்கும்போது எனக்கு அதுமேலே ஒரு ஆர்வம் வந்து அது நமக்கு பொழுதுபோக்காக நான் அப்படி சும்மா வீட்டில் இருக்கிறத்த அதை நம்ம பார்த்துட்டு எடுத்துட்டுருக்குறேங்க இதுதாங்க வேறே ஒன்றும் இது இல்லைங்க அந்தமாதிரி ஒரு ஆர்வம் வந்ததுதாங்க கார்ணம்